பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பதிமூணு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு